வழக்கமான என்னோட தோட்ட வேலையில் நடக்கிறது என்னென்னா நான் மார்னிங் காலேஜ் வரும்போது அந்த செடியெல்லாம் போய் பார்த்துட்டு எல்லா செடியும் நல்லா இருக்கா அப்படினு டெயிலியும் போய் பார்ப்பேன் அதோட மட்டும் இல்லாமல் ஈவினிங் போனோவுன்ன செடிக்கு தண்ணி ஊற்றி எந்தெந்த பூவெலாம் பூ பறிச்சுருக்கோ பூ பூ பூத்திருக்கோ அந்த பூவெல்லாம் பறிச்சு அடுத்த நாள் மார்னிங் வரும்போது அதை தொடுத்து ஏ தலையில் வச்சுப்பேன் அப்போ எனக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கும் அதோட இல்லாமல் அந்த செடி அந்த பூவை பார்த்து என் ஃப்ரெண்ஸ் சொல்லுவாங்க ஏ ஃப்ரெஷாக இருக்குது நல்லா இருக்குடி அப்படிம்பாங்க அது அப்போ நான் வைச்சது இது பூ பூத்திருக்கு அப்படினு சொல்லும்போது அது எனக்கு இன்னும் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும் அதோட மட்டும் இல்லாமல் நான் ஒரு பூச்செடி வாங்கிட்டு போய் வைச்சா எங்கள் வீட்டில் என்க்ரேஜ் பண்ணுவாங்க இன்னும் மரம் நிறையா வைமா முளைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு நாள் கு காலேஜ் லேட்டாக போனால் கூட எங்கள் வீட்டில் உள்ளவங்க தண்ணி ஊற்றி நான் ஏ சிஸ்டர் பிரதர் எங்கள் அம்மா எல்லாேருமே அந்த செடியை பார்த்துக்குறதுனால அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னு எதாச்சு வரும்போது கூட அந்த செடியை போய் பார்ப்பேன் அப்போ என்னோட ஃபீலிங்ஸ் வந்து கொஞ்சம் ஏ ஃபீலிங்ஸ் வந்து கொஞ்சம் குறையுற மாதிரி இருக்கும் அந்த செடிகிட்டே போய் உட்காந்துட்டு அதில் பூத்திருக்குறதெலாம் பார்ப்பேன் அதோட எங்கள் வீட்டை சுற்றி செடியாக இருக்கனால் அப்படியே வீடுமே ஒரு நீட்நசாக நல்லா அழகாக இருக்கும் அதோட எனக்கு ரொம்ப பிடிச்சது வாழை மரம் மாம் மரமெலாம் ரொம்ப பிடிக்கும் நாங்கள் கொஞ்சம் சே அந்த வாழை மரத்தில் உள்ள வாழைப்பூ வாழை காய் மாம் மரத்தில் காய்க்கிற மாங்காய் அதெலாம் கூட வீட்டு வாசலில் வச்சு சேல்ஸ் பண்ணுவோம் இது வந்து இயற்கையாகவே முளைச்சது அதோட இல்லாமல் நாங்கள் அதுங்களுக்கு வந்து மருந்து உரலாம் அதெலாம் எதுவும் போடமாட்டோம் எங்கள் வீட்டில் உள்ள மாட்டு மாட்டு சாணம் மாட்டு சாணம் அதையே போட்டு அந்த கெமிக்கல் எதுவும் கலக்காமல் நான் மருந்து எதுவுமே போடாமல் அது நல்லா வளர்கிறனால அது ரொம்ப பிடிக்கும் அதோட எங்கள் வீட்டில் தென்னை மரம் வாழை மரம் மாம் மரம் புளிய மரம் இது எல்லாமே இருக்குது பூச்செடியில் பார்த்திங்ன்னா மல்லிகைச்செடி ரோஜாப்பூ வச்சுருக்கோம் கனகாம்பரப்பூ அரும்பு இந்த மாதிரி செடியெலாம் இருக்கும் அந்த அரும்பெல்லாம் எங்கள் வீட்டு மாடியில் அப்படியே ஏற்றி விட்ருக்கும்போது அப்படியே வீடுமே ஒரு அழகாக இருக்கும் சந்தன முல்லை பூகிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரிலாம் வச்சு பார்த்துக்குறதுனால எனக்கு அந்த செடியெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அதோடு மட்டும் இல்லாமல் அந்த செடியை வந்து எப்போதுமே எனக்கு பார்த்துகிட்டே இருக்கணும் அப்படினு கூட தோணும் எங்கள் காலேஜ்ஜில் கூட பூச்செடிலாம் நிறையா சுற்றி வச்சுருப்பாங்க என் ஃப்ரெண்செலாம் சாப்பிட்டுட்டு அதில் பிளாஸ்டிக் பேப்பர் அந்த ஜூஸ் குடிச்சுட்டு அந்த பாட்டிலெல்லாம் போடுவாங்க நான் திட்டுவேன் இங்கே போடாதிங்கடி செடி வளர்க்குறதெலாம் க இப்போ இந்த காலத்தில் செடி மரமெலாம் வைச்சாதான் நல்லா மழை பெய்யும் அதுதான் நம்மளுக்கு விவசாயத்துக்கெலாம் நல்லது அப்படினு சொல்லிட்டு அந்த பிளாஸ்டிக் பேப்பர் பாட்லு ஏதாச்சும் கிடந்தா கூட என் காலேஜ்ஜில் உள்ளதெல்லாம் கூட நான் கூட ஒரு தடவை ரிமூவ் பண்ணியிருக்கேன் ஃபஸ்டு ஹாஸ்டலில் படிக்கும்போது கார்டனிங் ஒர்குன்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க அந்த ஒர்கை போய் நானும் கலந்துகிட்டு அதை இன்ரெஸ்டாக செய்வேன் நான் வைச்சது அப்படின்னு சொல்லிட்டு பப்பாளி செ மரம் ஒரு தடவை வைச்சேன் முளைச்சி அதில் பழத்தை எடுத்து எங்கள்கிட்டே கொடுத்தாங்க அப்போ ஹாஸ்டலில் படிக்கும்போது அதெலாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு அது மாதிரி இப்போ எங்கள் அத்த வீட்டில் அந்த அன்னாசிப் பழமெலாம் சாப்பிட்டுட்டு அது மேலே உள்ளதெலாம் இருக்கில்ல அதெலாம் கூட நான் முளைக்க வைச்ச அன்னாசிப்பழமெலாம் கூட நான் முளைக்க வச்சுருக்கேன் அது ஒரேயொரு தடவை முளைச்சிது அதுக்கப்புறம் அந்த செடி காஞ்சிடுச்சு அந்த பைனாப்பிள்லாம் எடுத்து சாப்பிடும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துது இது நான் முளைக்க வைச்சேன் நான் முளைக்க வைச்சேன்னு சொல்லிட்டு எனக்கே ஒரு ஹாப்பியாக இருக்கும் அது மாதிரி இந்த கனகாம்பரப் பூவெலலாம் கூட வெடிச்சு வெடிச்சு அந்த விதைகளெலாம் உதிர்ந்து உதிருமா அப்போது உதிரும்போது கூட அதெலாம் உதிர்ந்து இன்னொரு செடி வரும் அதெலாம் கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும் இயற்கைனாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ எதுனால் ஃபீலிங்ஸ்னால் கூட அங்கே உட்காந்துட்டு அந்த காற்றை ரசிக்கிறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது மாதிரி நான் வச்சு ஒரு சில செடி காஞ்சுருந்தா கூட என் மனசு கூட ரொம்ப ஃபீல் பண்ணும் அதோட இல்லாமல் நான் அந்த மல்லிகைப்பூ செடி வச்சு ரொம்ப நாள் பூக்காமலே இருந்துச்சு எனக்கு கஷ்டமாச்சு என்னாடா பூக்கவே இல்லையே பூக்கவே இல்லையேன்ட்டு அப்புறம் நிறயா பேர்கிட்ட டிப்ஸ்யெலாம் கேட்பேன் பூக்கவே மாட்டேது என்ன பண்ணுறது அப்படினு சொல்லி கேட்டால் அந்த இலையெல்லா உதிர்த்து விட்டால் அதுக்கப்புறம் பூக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த கிளையில உள்ள இலையெல்லாம் உதிர்த்து விட்டு அதுக்கப்புறம் பூ பூத்திருந்துச்சு அதை கூட இப்போ நாங்கள் அதை தலையிலலாம் வச்சுட்டு யூஸ் பண்ணிகிட்டிருக்கோம் எனக்கு மல்லிகைப்பூ பூ கூட ரொம்ப புடிக்கும் எனக்கு